ஹலோ சார் நாங்க கிருஷ்ணகிரி வகாப் நகரில் இருக்கிறோம் நேத்திக்கு இரவு எங்கள் குடும்பத்தோட நாங்கள் வெளியே சென்று வருவத்துக்கு ஆட்டோவை நாங்கள் புக் பண்ணியிருந்தோம் அந்த ஆட்டோவும் க க காலையில் காலையிலந்து இரவு வரைக்கும் வந்து எங்கள் கூடவே இருந்து எல்லாமே சரியான இடத்துக்கெல்லாங்க கூப்பிட்டு போய் விட்டாரு எந்த ஒரு பிரச்சனையும் கேட்கல சொல்லலை அதிகமாகவும் பணம் கேட்கல மிக சிறப்பாக வந்து ராத்திரி இரவு நேரத்தில் வந்து ஒரு மிகவும் கண்ணியமாகவும் கௌரவமாகவும் நடந்துகொண்டார் அவர் கிருஷ்ணகிரியை சேர்ந்தவர் ஆட்டோவில் வந்து நல்ல சிறப்பான பாதுகாப்பான இது அம்சங்களெல்லாம் இருந்தது அதில் இரவு நேரத்துக்குக்கான விளக்குகள் மற்றும் ஃபேன் போன்ற வகைகள் அனைத்துமே மிக சிறப்பாக செய்திருந்தார்கள் இந்த ஆட்டோ டிரைவர் அவர்கள் நாங்கள் சொன்ன இடத்துல அந்த நேரத்துக்கு சே கரெக்டாக சரியான நேரத்துக்கு போய் விட்டாரு அவருக்கு என்னுடைய சார்பாகவும் என்னுடைய குடும்பத்தார் சார்பாகவும் மிகவும் உண்றி இணை அவங்களுக்கு நான் தெரிவித்துக்கொள்கிறேன்